வயர் கட்ரு வந்து பார்த்திங்கன்னா நான் நான் வச்சுருக்க வயர் கட்ரு வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச வயர் கட்ரு அது ஏன் அப்படின்னா இதில் நிறையா பாசிட்டிவ் இருக்குது இது வந்து நாங்கள் மூணு தலைமுறையா இந்த வயர் கட்ரை வச்சு நாங்கள் யூஸ் பண்ணிகிட்டுருக்கோம் ஆ மூணு தலைமுறையாகவும் இதை அப்படியே மெயின்டேன் பண்ணிட்டு இருக்கோம் வயர் கட் பண்ணுறதுக்கு வேறு அதை நாங்கள் தேங்காய் உடைக்க கூட யூஸ் பண்ணுவோம் அது ஏன்னால் அது முன்பகுதி வந்து இரும்பாக இருக்கும் அது நிறையா வந்து எங்கள் அப்பா யூஸ் எங்கள் தாத்தா யூஸ் பண்ணிணாரு எங்கள் அப்பா யூஸ் பண்ணிணாரு இப்போ நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அந்த வயர் கட்ரு வந்து எங்களுக்கு ரொம்ப இன்னும் அப்படியே பத்திரமாவே வச்சுருக்குறோம் ஆமாம்